நல்லாருக்கு ஃபியூச்சர்ஸு டேமேஜ் எதுவுமே இல்லை க்ளியராக இருக்குது அவ்வளோ செக்கியூராக கொண்டு வந்து கொடுத்தாங்க கைண்டா பேசுனாங்கள் டேட்டா கேபிள் ஹச்டிஎம்ஐ கேபிள் எல்லாமே இன்ஃபுட்டாவே இருந்துது ஆண்ட்ராய்டு சூப்பரா வேலை செய்து ரிமோட்டு ரிமோட் குவாலிட்டி டிவி மா ஆம்லோடு இது டிசைனு எல்லாமே ஓகே பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு இஎம்ஐயில் தான் போட்டு எடுத்துருந்தேன் நல்லாருக்குது நல்லா வேலை செஞ்சது ஒன்று லாகிங்லாம் இல்லை ஸ்கிரீன் டேமேஜ் இல்லை அவ்வளோ பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு டிவி இஎம்ஐயில் போட்டுருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் காஸு ஜாஸ்த்தியாவுது அது மட்டுந்தான் ஒன்று ஆனால் நல்லாருந்துச்சி மத்தப்படி எல்லாமே ஓகே பர்ஃபெக்ட்டா இருந்தது அப்புறம்